தமிழகம் வரும் சுற்றுலாப் பயணிகள் வாங்க வேண்டிய மு சில முக்கியமான கைவினைப் பொருட்கள் என்னவென்றால் தஞ்சாவூர் கோவிலுக்கு வந்துருக்காங்கன்னா தஞ்சாவூரில் இருக்கின்ற தலையாட்டி பொம்மை தான் ஃபேமஸ் தலையாட்டி பொம்மை வந்து வாங்காத சுற்றுலாப் பயணிகளே கிடையாது அவங்க எல்லோரும் நினைவூட்டும் பரிசாக அதை வாங்கிட்டு போவாங்க அடுத்து காஞ்சிபுரம் இப்போ கோவிலுக்கு போகிறாங்கன்னா அங்கே என்ன சுற்றிப் பார்க்கறதுக்கு இடம் இருக்குன்னா நிறையா இருக்குது அதில் வந்து முக்கியமான பொருட்கள் பார்த்தீங்கன்னா பட்டு சேலை அங்கே பட்டு நெய்யுற மாதிரி எங்கேயுமே கிடையாது அங்கே வந்து பட்டு சேலை தான் ஃபேமஸ் அவங்க அதை தான் வாங்கிட்டு போவாங்க அது இல்லாமல் திருப்பூருக்குப் போனோம்னா திருப்பூரில் வந்து துணிக வந்து விலை க குறைவு அது இல்லாமல் துணி ஃபேமஸ் அவங்க வந்து கிலோ கணக்கில் துணி எடுத்து தருவாங்க அது நமக்கு இன்னும் பெனிஃபிட்டாக இருக்கும் அதனால் அது தான் மெயினாக வாங்குவாங்க சுற்றுலாப் பயணிகள் அது மதுரை மீனாட்சியம்மன் கோவில் போனாங்கன்னால் ஆயிரங்கால் மண்டபம் ஆயிரங்கால் மண்டபத்தில் வந்து கைவினைப் பொருட்களை செஞ்சு வச்சுருப்பாங்க அந்த செஞ்சு வச்சுருக்கிறத மக்கள் தவறாமல் வாங்கிட்டு போவாங்க சேலம் சைடு போனாங்கன்னால் சேலத்தில் இருக்கிறதுனா இரும்பு ஜாமான்கள் விதவிதமாக இருக்கும் வியா அந்த பேரு அந்த இதில் என்னென்ன தேவையோ அவங்க விதவிதமாக இருக்கின்ற வாட்ச இதெல்லாம் இரும்பு ஜாமான்கள் எல்லாமே வாங்குவாங்க